விளையாட்டு விளையாட்றதுனால என்ன ஆரோக்கியன்னால் இப்போது பார்த்தீங்கன்னா எ விளையாட்டுனாலே ஆரோக்கியம் தான் ஏன் எதனால் சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு அத்லெட்டிக்கை எடுத்துக்கோங்க நூறு மீட்ரு ஓடணும் நல்ல ஸ்லிம்மாக ஒர்க்கவுட் பண்ணுறவன் மட்டும் தான் ஓடுவான் இதுவே குண்டாக இருக்கிறவன ஓட சொல்லுங்கள் ஓட முடியாது ஏன்னால் அவனுக்கு ஸ்டெமினா இருக்காது ஏன்னால் அவன் கன்னா பின்னா சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்வான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனை எடுத்தீங்கன்னால் ஆரோக்கியமான சாப்பாடு நல்ல எல்லாத்துலேயுமே நல்ல வலுவான இது அதனால் இப்போ ஒரு லாங்க் ஜம்ப் தாண்டுறான் ஆர்மி போலீஸு மில்ட்ரி இப்போ எல்லாத்தலேயும் அது வைக்கிறான் அப்போ அது ஒரு ஈவென்ட்டு அது ஈவென்ட் தாண்டணும்னால் ஆரோக்கியமாக இருக்கிறவன் மட்டும் தான் அதை செய்யலாம் இல்லைன்னா செய்ய முடியாது அது ஒரு ஈவென்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொடர் ஓட்டமெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு இதுன்னு ஸ்டிக்கு மாற்றுறது தொடர் ஓட்டமெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெமினா இருந்தால் மட்டும் தான் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க கபடி இருக்குது கபடி வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு நல்ல ஒர்க்கவுட் பண்ணிகிட்டு இருந்தாலே நல்ல விளையாட்டு இருந்தாலே அந்த எல்லாேரும் பக்குவமான பக்குவம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பசங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது அது ரொம்ப மனப்பக்குவம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபால் ஃபுட் ஃபாலில் யார் சொல்லின்னால் மெஸ்ஸி ரெனால்டோ அவங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்லிம்மாக ஃபிட்னஸாக இருக்காங்கன்னால் அவங்க எவ்வளவு ஃபிட்னஸாக இருக்காங்கன்னால் அவங்க எதனால் அப்படி இருக்காங்கன்னால் ஜிம்மு அவங்க ஆரோக்கியமான சாப்பாடு இருக்காங்க அதனால் எல்லாேராலையும் ஃபுட் ஃபால் விளாட முடியாது எல்லாேராலயும் லாங் ஜம்ப் விளாட முடியாது எவன் ஒருத்தன் நீட் நீட்னஸாக நீட்டாக சாப்பாடு சாப்பிட்டு ஒர்க்கவுட் பண்ணிகிட்ருக்கானோ அவனால் மட்டும் தான் அந்த ஆரோக்கியமான எல்லாத்தையுமே அடைய முடியும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ரெனால்டோ மெஸ்ஸி எல்லாம் பார்த்தீங்க அவர் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கார் அவரெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு இது வந்து தடுத்தால் கூட அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படி இருப்பார் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பிட்ணும் நல்ல வலுவான சாப்பாடு பிடி உஷாவெல்லாம் இருக்கிறது காரணமே நல்லா எல்லாேரும் ஃபிட்னஸ் தான் ஸ் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம் இந்த உலகத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா